ஹலோ வெள்ளியங்கிரி மலை தான் ஃபஸ்ட்டு ஏறினேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முத ஸ்டார்டிங்கிலேயே வந்து கம்பு கொடுத்துருவாங்க கம்பு கொடுத்த பின்னாடி அப்படியே ஒரு ஒரு மலையாக ஏறுவோம் பசங்கெல்லாம் சேர்ந்து தான் ஏறுவோம் குரூப் மாதிரி போவோம் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஏறுவோம் கடைசியில் ஆறாவது ஏழாவது மலை ஏறுறப்ப செங்குத்தாக இருக்கும் செங்குத்தாக இருக்கப்பயும் பார்த்தீங்கன்னா கம்பு வெச்தான் ஏற முடியும் அந்த ஏழு மலையையும் ஏறுறப்ப அந்த கடைசி மலை ஏழாவது மலை ஏறுகிறப்ப பார்த்தீங்கன்னா உயிருக்கே ஆபத்து வந்தாலும் வரும் அந்த அளவுக்கு இருக்கும் அங்கே அவ்வளோ ஒரு பயமாக இருக்கும் அதுலேயும் வந்து ஏறிடுவோம் அதுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஏறின மலை வந்து பழனி மலை அதுலேயும் அப்படி தான் அதில் வந்து அந்த அளவுக்கெல்லாம் இல்லை இருந்தாலும் படிக்கட்டுருக்கும் அது வெள்ளியங்கிரி மலையில் படிக்கட்டே இருக்காது பழனி மலையில் இருக்க அளவுக்கு அது வந்து ஜாலியாக எல்லாம் ஏறிடலாம் ஏறுனா தான் ஏன்னா அது ஒரு பசங்கெல்லாம் சேர்ந்து போகிறப்ப நல்லா சந்தோஷமாகவும் இருக்கும் அடுத்தது பிரான் மலை ஏறிருக்கேன் பிரான் மலை ஏறுன அப்பயும் உங்களுக்கு தான் ஃபுல்லாகவே காடு கீழே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் எதுவுமே இருக்காது ஃபுல்லாக காட்டுக்குள்ளே தான் போகணும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கோவில் ஒன்று இருக்கும் அந்த கோவில தாண்டி போனோம்னா அங்கேயே பசங்கெல்லாம் ஒருத்தவர் ஒருத்தவங்கலாம் தான் போனோம் போகிறப்ப பாத்தோம்னா அதே மாரி ஏழுமலை தான் ஏழுமலையில் ஏறி ஃபுல்லாக காட்டுக்குள்ளேயே தான் நடந்து தான் போகணும் இதில் படி கிடி எதுவுமே இல்லை மேலே வரைக்கும் போகணும் மேலே போயிட்டோம்னா அடுத்து வரது ரொம்ப ரிஸ்க் இடையில எந்த கடைகளுமே இருக்காது நமக்கு தேவையான திங்க்ஸ் பூராவும் எடுத்துகிட்டு போய்க்கணும் எடுத்துகிட்டு போனாலும் மேலே போய்த்தான் நமக்கு எதுவும் தண்ணிர் கிண்ணி குடிக்கிறதாக இருந்தாலும் குடிக்கணும் மேலே போகிறப்ப மேலே போய் சேந்தோடனே நமக்கு ஒரு நல்லா சந்தோஷமாகவும் இருக்கும் பசங்கெல்லாம் சேர்ந்து